ஃப்ரெண்ட்ஸோடு ட்ரிப்பு போனதுனா காலேஜு டைம்ல எங்களுக்கு ஒரு செம் லீவு கிடைக்கும் அப்போது அந்த டைம் நாங்கள் ப்ளான் பண்ணுவோம் செம் லீவுன்னா அப்போது கொஞ்சம் வீட்டில் இருந்தாலும் வீட்டில் கொஞ்சம் ஒர்க்கு இருக்கும் அந்த ஒர்க்குலாம் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் டைம் போல் ஒரு கான்ஃப்ரன்ஸ் காலில் எங்கே போகலாம் என்ன பண்ணலாம் எவ்வளோ பட்ஜெட் ஆகும் எல்லாம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ப்ளான் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எந்த ப்ளேஸ்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ப்ளேஸுக்குப் போவோம் இந்த ப்ளேஸுக்குன்னு இவ்வளவு ட்ராவல் ஆகும் அதுக்கு எவ்வளவு மணி நேரம் ஆகும் எவ்வளவு பட்ஜெட் ஆகும் எவ்வளவு பைக்கில் போகலாமா காரில் போகலாமா இல்லைன்னு சொல்லிட்டு பைக்கு ஓகேன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிடுவோம் ஆனால் பைக்கை எடுத்துட்டு இங்கேயிருந்து நம்முடைய கோல் பங்க்கு ஃபஸ்ட்டு ட்ராவல் எவ்வளோ தூரன்னு பார்த்துட்டு அந்த லைனில் எங்கெங்கெல்லாம் பங்க் இருக்குது அந்த தகுந்த அளவுக்கு பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு ப்ளான் போடுவோம் ஏன்னா பெட்ரோல் ஃபுல் டேங்க் போட்டுருவோம் போட்டுப் போய்ட்டே இருக்கும் போது எந்தளவு குறைஞ்சிச்சுனு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர்ஸுக்கு அளவுக்கு நம்ம பெட்ரோல் கம்மியாகிரும் அப்புறம் பெட்ரோல் போடணும் அப்படின்னு நமக்குத் தெரிஞ்சிடும் அதிலேயும் காட்டும் ஆனால் அதுக்கு சரௌண்டிங்கில் பெட்ரோல் பங்க்ஸ் இருக்கணும் அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு வாட்டர் பாட்லு எடுத்துக்கலாம் அப்படி சொல்ட்டுலாம் ப்ளான் பண்ணுவோம் பாட்டில்ல பிடிச்சுட்டு பெட்ரோல் பிடிச்சுட்டோம்னா அடுத்து நம்ம போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல அந்த மாதிரி சொல்லிட்டு பெட்ரோல் பங்க் எல்லாம் அந்த மாதிரி பார்த்துப்போம் எத்தனை நாள் ட்ரிப்பு என்னென்னு சொல்லிட்டு அது த்ரீ ஃபோர் டேஸுனா அதுக்குத் தகுந்த மாதிரி ட்ரஸ் எல்லாம் எடுத்துட்டு பேக் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி ரெடியா வெச்சுக்கிட்டு பைக்கில் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் போகிறோம் எங்கே ஸ்டே பண்ணுறோம் அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியே ப்ளான் பண்ணிடணும் இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஒரு நாள் பூரா ட்ராவல் பண்ணுறோம் ஒரு த்ரீ டேஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கணும்ன்னா போகிறோம் நாம் ஃபஸ்ட் டே கிளம்பறோம் முடிஞ்ச அளவுக்கு ட்ராவல் பண்ணிவிட்டு ஈவினிங்குக்கு எங்கேயாவது பக்கத்தில் எங்கேயாவது ஹோட்டல் இருக்கா அங்கே போகிற வழியில் பார்த்துக்காம ஒரு பிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த டைமுக்கு நம்ம இங்கே ரீச் ஆகிருவோம் அது பக்கத்தில் ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குது பார்த்துக்குவோம் அதைப் பார்த்துட்டு அங்கே போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்திட்டு அதுக்கப்புறம் மேல் ட்ராவலை கிளம்பலாம் கிளம்பி அப்படி போய்ட்ருக்கும் போது அடுத்து ஈவினிங் டைமில் ஒரு டீ பிரேக் அந்த மாதிரி ஜுட் பக்கத்தில் எங்கேயாவது கடை இருக்கானு சொல்லிட்டு கேட்டுட்டு அங்கே போட்டு அங்கே முடிச்சுட்டு அடுத்து அடுத்து சரௌண்டிங்கில் எங்கேயாவது ரூம் இருக்கா ஈவினிங் ரொம்ப ஈவினிங் ஆகிருச்சா சரி ரூம் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம் பண்ணலாம் ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே ஒரு ஈ ஈவினிங் டைம் வரைக்கும் ஸ்டே பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நைட் ட்ரைவ்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளான் பண்ணாலும் ப்ளான் பண்ணி அந்த மாதிரி போனாலும் போவோம் அப்படி போகும் போது நைட் ட்ராவல்ஸ் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு ட்ரிங்க்கு எல்லாமே எல்லாம் முடிச்சுட்டு அங்கே ஒரு டீக்கடை சும்மா லைட் ஷ டின்னர் முடிச்சுட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் முடியலை டயர்டு ஆகிருச்சு அப்படின்னு சொன்னால் தான் அதுக்கு ஒரு ப்ளான் இருக்குது அங்கே வந்து பக்கத்தில் எங்கேயாவது சரௌண்டிங்கில் ஹோட்டல் இருக்கா அங்கே ஷிப்ட் பண்ணிட்டு அங்கே ஸ்டே பண்ட்டுன்னு அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே போய்ட்டே இருக்கலாம் இல்லை ட்ராவல் பண்ணிட்டே இருக்கலாமா இல்லை ஒரு தனி ப்ளேஸுக்குப் போய்ட்டு ஒரு ரூம் ஒரு ஹோட்டல் புக் பண்ணிட்டு அங்கேருந்து இடத்துல சுற்றிப் பார்க்கலாமா என்னென்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய ப்ளான் எல்லாம் பண்ணுவோம் அப்படி பண்ணும் போது தான் அந்த மாதிரி ப்ளான் பண்ணும் போது எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கும் அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுடுட்டு தான் அந்த ப்ளானுக்கே நாங்கள் வர முடியும் அந்த ஈவினிங் டைம் அதுக்குள்ளே எப்படியாவது இந்த ஒர்க்கை முடிச்சுருவோம் நைட்டு கான்ஃபரென்ஸ் காலில் இந்த மாதிரி பேசுவோம் என்னடா மச்சான் பண்ணலாம் இங்கே என்னைக்கி கிளம்பலாம் இன்னும் யார் யார் வர்றா எவ்வளவு பட்ஜெட் ஆகும் பட்ஜெட்டு மொத்தம் எவ்வளோ அது யா ஒரு ஆளுக்கு எவ்வளவு போடலாம் எத்தனை பேர் வர்றாங்க இந்த மாதிரி எல்லாம் ப்ளான் பண்ணி ஒன்னொன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளான் பண்ணி ப்ளான் பண்ணி ஒரு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வண்டி இருக்கிறவங்க எடுத்துட்டு வரலாம் இல்லைன்னா நம்ம வேணுனா எடுத்துக்கலாம் இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிப் போய்க்கலாம் அப்படிங்கற மாதிரி ஒரு தனி ப்ளான் மாதிரி ஒரு போட்டு ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போவோம் இந்த டேட்டில் கிளம்பலாம் எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி ட்ராவல் பண்ணி போய்ட்டு ஒரு என்ஜாய் நல்ல ஃபோர் த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாம் ஜாலியாக இருந்துட்டு காலேஜ் டைமில் இருந்துட்டு வந்துவிட்டோம் கேரளா வரைக்கும் போனோம் போய்ட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அங்கே ஒண்டர்லா மூ மூணாறு எல்லாம் போய்ட்டு சுத்தி பண்ணிட்டு சுற்றிப் பார்த்துட்டு அங்கேருந்தே பைக்லேயே வந்துட்டோம் என்ன ஒரு ரொம்ப ஒரு லாங் ட்ராவல்னால அங்கங்கே நம்ம ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு